எதுக்காக ஏ என் ஊர் பிடிக்குன்னா இங்கே இருக்கிற காற்று வயல்வெளி என்னோடய நண்பர்கள் அவங்கக்கூட போயிட்டு நாங்கள் எங்கள் கொள்ளைக்குலாம் போயிட்டு நாங்கள் பம்பு செட்டில் குளிப்போம் அதுக்காக பிடிக்கும் அப்புறம் என்னென்னா இங்கே இருக்கிற பறவைங்கள் சத்தம் அப்புறம் அங்கே வெளியே அங்கே சிட்டியில் இருக்கிற மாதிரி பொலியூஷன் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை இங்கே இயற்கையான காற்று அதுக்காகயே எனக்கு எங்கூர் பிடிக்கும் அப்புறம் எங்கள் தோட்டத்து பக்கம் போனோன்னா ஃபுல்லா செடி வளர்த்து வச்சுருப்போம் அதை நாங்கள் பராமரிப்போம் அது எனக்கு பிடிச்சிருக்கும் அப்புறம் அங்கே வெளியேன்னு பார்த்தோன்னா இந்த சிட்டின்னு பார்த்தோன்னா எனக்கு அங்கே வெள்யேன்னு போனால் அந்த வண்டி சத்தம் அதனாலும் எரிச்சலாக இருக்கும் பிடிக்காது இங்கேன்னா அமைதியாக இருக்கும் அதனால் எங்கூர் பிடிக்கும் அப்புறன்னா விளையாட போவோம் பசங்களோடய என் ஃப்ரெண்ட்ஸோடய அதனால் எங்கள் ஊரிலேயே இருக்கிறதுக்காக ரொம்ப பிடிக்கும் சிட்டின்னு பார்த்தா அங்கே அந்த அளவுக்கு எதுவும் இல்லை வெள்ள போகம் முடியாது விள்ளாடவும் முடியாது ஃபுல்லா டிராஃபிக் இந்த ரோடு இந்த விஷியமாக இருக்கிறதனால பிடிக்காது இங்கேன்னா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை அதனால் எங்கள் ஊர் பிடிக்கும்